ஸ்வச் பாரத் அபியான் அப்புடின்றது இந்தியாவுடைய தூய்மைக்காக இந்திய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சாரம் இந்த ஸ்வச் பாரத்துடைய முக்கியமான நோக்கமே இந்தியாவை தூய்மை ஆக்கறதும் தூய்மை ஆக்கணும் அப்புடின்றக்காகதான் கொஞ்சம் வருஷமாவே பாத்தோம்ன்னா இந்தியாவில் வந்து ஆ ஆங்காங்கே இதுவும் சுத்தம் சுகாதாரம் இல்லாதமாதிரி இருந்தது இப்போ இருக்கிற நம்ம அரசாங்கமானது இந்த தூய்மை இந்தியாவை அப்புடின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தது மூலமாக பாத்தோம்ன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது ஏற்படுத்தியிருக்குது இந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்புடின்றத கொண்டு வந்தது யாருன்னு பாத்தோம்ன்னா இப்போ இருக்கிற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவரால்தான் ஆரம்பிக்கப்பட்டது மொத்த சுகாதாரத்தையுமே இந்தியாவுடைய சுகாதாரத்தை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்புடின்றக்காக அவருடைய தீவிர முயற்சியில் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த திட்டம் இந்த ஸ்வச் பாரத் முக்கியமாக பாத்தோம்ன்னா மலம் கழிக்கிறது அப்புடின்றத வந்து வெளிப்புறத்தில் திறந்த வெளியில் மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அதை வந்து ஒழிச்சாங்க சுத்தமான முறையில் கழிப்பறைகள பயன்படுத்தணும் அப்புடின்றதுக்காக கையால் எல்லாத்தையுமே வந்து நம்ம சுத்தம் படுத்தணும் திடக்கழிவு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் அதை வந்து எப்படி மறுசுழற்சியெல்லாம் பண்ணணும் அப்புடின்னு இந்தமாதிரி ஆரோக்கியமான நிறையா விஷயங்களை பற்றி இந்த ஸ்வச் பாரத் மூலிமா மக்களுக்கு அவர் சொல்லியிருக்காங்க நம்ம அரசாங்கம் அதை சொல்லியிருக்கு இதுக்குன்னு அரசாங்கத்தோடு சில தனியார்களும் சேர்ந்துக்கூட இந்த வேலையை செஞ்சுருக்காங்க தூய்மை இயக்கத்தில் பங்கேற்கிறது அப்புடின்னென்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாங்களே ஒரு சிறிய குழுவாக ஏற் ஏற்படுத்தி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றிவிட்டு சுத்தமாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் வேறு யாராச்சும் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க அப்படின்னா இந்தமாதிரியெல்லாம் சுகாதாரமற்ற முறையில் மலம் கழிக்ககூடாது அதனால ஏற்புடைய வியாதிகள் என்ன அப்புன்றத அவுங்களுக்கு எடுத்து சொல்லி அது வந்து ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேன்னு பாத்தோம்ன்னா எப்போயுமே சுத்தமாகதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய பணியார்கள் துப்புரவு பணியார்கள்லாம் வந்து காலையிலேயே சீக்கிரமாகவே இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அங்கேருந்தே எடுத்துடுவாங்க அதுக்கப்புறமேலு நம்ம சேமித்து வைக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத்துக்காக ஒரு வண்டி மூலிமா துப்புரவு பணியாள் வந்து சில சத்தத்தை எழுப்பி அவங்க வந்திருக்காங்க அப்புடின்றத தெரிவித்து நம்மகிட்ட இருக்கிற குப்பைகளை வாங்கிகிட்டு போய் அவங்க ஒ ஒரு இடத்துல கொட்டிடுவாங்க அதை மாதிரி சுற்றுப்புறம் வந்து இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து எல்லாமே ரொம்பவும் தூய்மையாகதான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பாத்தோனா இந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்புன்ற இயக்கந்தான் இந்த இயக்கத்தின் மூலமாக குழந்தைங்களுக்கு நமக்கு செய்யும்போது சுத்தமாக இருக்குறதை பார்த்து அவங்களும் பின்னாடி வருங்காலத்தில் ஒரு தூய்மையான இந்தியாவாக அவர்களால் உருவாக்க முடியும் அப்படின் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் வந்து குழந்தைகள் பெரியவர்கள் அப்புடின்ற மாதிரி எதுவுமே பார்க்காம நம்முடைய முக்கியமான நோக்கமே சுத்தம் சுகாதாரத்தை கொண்டு வரணும் அப்புடின்றக்காகதான் பலவிதமான இடத்துலலாம் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதோ சுகாதாரமற்ற முறையில் மக்கள் வாழ்கிறது எல்லாம் தவிர்த்திட்டு இப்போது ரொம்ப சுத்தமான முறையிலேயே இவங்க வந்து வாழ்க்கைய நடத்திட்டிருக்காங்க அதுக்கு இந்த ஸ்வச் பாரத் திட்டம் அப்புடின்றது மிகவும் சிறப்பான ஒன்று பள்ளிகள்லேயுமே கொழந்தைகளுக்கு இதை பத்தின பாடங்கள் மூலிமா அவங்களுக்கு அதை பத்தின அறிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வருங்காலத்தில் தூய்மை இந்தியாவாக கண்டிப்பாக இருக்கும்